நான் நீச்சல் ஆரம்பத்துலேருந்தே அடிச்சுக்கிட்ருக்கும் போது ஒரு ம பயிற்சியாளருடைய அணுகுமுறையில் கரெக்டாக பண்ணிக்கிட்டிருந்தேன் அதுக்கப்புறம் அது பேஸிக் லேனர்லேருந்து என்ன ஆரம்மித்ததுன்னா கொஞ்சம் மிடில் லெவலில் வந்தேன் அதுக்கப்புறம் எனக்கு நான் பண்ண பண்ண என்னுடைய உடம்பினுடைய அத்தனை இதையும் உ கண்ட்ரோலில் கொண்டு வந்தேன் கொண்டு வந்தேன் இப்போது ய ம நிமிடங்களை அதிக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்மித்தேன் முன்னெல்லாம் வந்துட்டு ஒரு முப்பத்துலேருந்து நாற்பது நிமிஷம் பண்ணிகிட்ருந்தேன் நான் இப்பெல்லாம் ஒரு ஒரு ஒரு ஹவர்லேருந்து ஒன்றரை ஹவர் செய்ய ஆரம்மித்தேன் இது எனக்கு சேஞ்சஸ் ஆச்சு இது இது என்னால் எளிதாகவும் பண்ண முடிஞ்சுது அதாவது நிமிடங்கள் கூட போக போக என்னுடைய நீச்சலுடைய அணுகுமுறையும் மாற ஆரம்மித்தது இது மாதிரி தொடர்ந்து நான் இது முன்னெல்லாம் ரெகுலராக பண்ணமாட்டேன் இப்பெல்லாம் என்னென்னாக்கால் ரெகுலராகவே பண்ண ஆரம்மித்தேன் இது வேறு ஒரு ம பயிற்சியாளருடைய இது கண்ட்ரோலுக்கு நான் போய் இப்போ அங்கே அவங்கள்ட்டையும் செழிப்பாக செய்ய ஆரம்மிச்சுருக்கேன்